அதாவது நான் படித்த நூல்கள் அப்படின்னு சொல்லும் போது பொதுவான டாக்டர் அப்துல்கலாம் நமது இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார் அவரை பற்றி சில நூல்கள் படிச்சிருக்கிறேன் ஆனால் பேர்லாம் தெரியல ஆனால் நூல்கள் படிச்சிருக்கிறேன் அதேமாதிரி விவேகானந்தர் அவருடைய நூல்களும் படித்திருக்கிறேன் அதில் டாக்டர் அப்துல்கலாம் அவர்களை பற்றி சொல்லணும்னாக்கா அவர் அவருடைய நூல்களை படிக்கும்பொழுது அறிவியல் சம்பந்தமான அறிவு அதிகமாக அதை படிக்கிறவங்களுக்கு தானாக அறிவியல் சம்பந்தமான அறிவு தானாக வந்துடும் அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகள் அவர் சில ராக்கெட்லாம் விட்ருக்காரு அந்த அவரை மாதிரி நாமும் ஆகணும் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக வரும் அதுமாதிரி அவருடைய நூல்கள் நல்லா ஒரு இன்ஸ்பிரேஷன் நூல்களாக இருக்குது அதேப்போல் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் பற்றி படிக்கும் போது பார்த்தேன் அவருடைய நூல்களில் நம்ம படிக்கும்போது ஒரு கருத்து நல்லா என்னுடைய இதயத்தை தொட தொட்டது அதாவது கான்சென்ட்ரேஷன் அதாவது இங்கிலீஷில் கூட சொல்வாங்க கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து எல்லோருக்கும் கெடைக்காது அது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுந்தான் அதாவது தன்னை அடக்குதல் அதாவது தன்னுடைய எண்ண எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரே நோக்கத் திசை ஒரே எண்ணத்தில் செலவிடுதல் இப்போ உதாரணமாக அவர் வந்து விவேகானந்தர் பற்றி ஒரு நிகழ்ச்சி கூட சொல்லலாம் அவர் கன்னியாகுமரியில் ஒரு சமயம் போய்ட்டு உக்கார்ந்து கடவுளைப் பற்றி யோசனை பண்ணிட்ருந்தாரு அவர் கூட அவருடைய சீடரும் போனார் ஒருத்தர் அப்போ ஒரு பெரிய ஒரு பாம்பு ஒன்று அந்த கடல்லேருந்து ஏறி மலை மேலே வருது அப்படியே அதை அந்த சீடன் பார்த்தான் பார்த்து என்ன பண்ணுகிறது தெரியாம அப்படியே தண்ணியில் எகிறி குதித்து அப்புறம் நீந்தியே கரைக்கு ஓடி விட்டான் ஆனால் இவர் வந்து கடவுளையே நெனைச்சி இருந்ததினால அந்த ஒரு முகப்படுத்துகிறாரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அது அவர் கடவுளையே நெனைச்சிட்டு நெனச்சிட்ருந்ததந்தால அந்த பாம்பு அவர் மேலேல்லாம் ஏறிலாம் போகுது அதுக்கூட அவருக்கு தெரியல அப்போ எந்த அளவுக்கு அவர் கான்சென்ட்ரேஷன் மனசை ஒருநிலைப்படுத்திருப்பார் அதுதான் இப்போ நம்ப சிந்திக்கணும் அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ இதுமாதிரி நல்லா அவர பற்றி சொல்லலாம்